இப்போ தமிழ் தமிழர்கள் அப்படின்னு சொல்லணும்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகாபலிபுரம் இருக்குது அப்புறமேட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சைக் கோவில் இருக்குது அப்புறம் செஞ்சியில் வந்து செஞ்சிக்கோட்டை இருக்குது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் வாழ்ந்த அடையாளம் நிறையவே இருக்குது இந்த கல்வெட்டு எழுத்துக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும் பார்க்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாவும் இருக்கும் ஏன்னா அந்த நாளில் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதெல்லாம் கட்டியிருக்காங்க அந்த எழுத்துக்களும் ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க நம்ம இப்போ பார்க்கறத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது இதெல்லாம் வெச்சு தான் நம்ம வந்து தமிழர்களென்ற தமிழர்கள் அப்படின்றத வந்து நம்ம வெளிப்படுத்துகிறோம் நம்ம சந்தோஷமாக எல்லோருக்கிட்டயும் வெளிப்படுத்துகிறோம் நம்ம தமிழர்கள்னு சொல்லிவிட்டு செஞ்சிக்கோட்டையிலேயே ரொம்ப அதிசயங்கள் எல்லாம் அந்த நாளில் இருக்குது ரொம்ப அழகாகவும் இருக்குது பார்க்கறதுக்கு என்னவோ வெறும் கல் அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் அந்தக் கல்லில் ஒவ்வொன்றும் இருக்கிறது ரொம்ப ஆசையாகவும் இருக்குது பார்க்கறதுக்கு அதேபோல் மகாபலிபுரத்துலேயும் ரொம்ப அழகாகவும் அந்த கல்லுலேயே செதுக்கியிருக்காங்க ஒவ்வொரு சிலைகளும் ஒவ்வொன்றும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது அ தஞ்சையிலேயே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு அங்கே வந்து நம்ம வந்து இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கள்ல கண்டுபிடிச்சிட்டுருக்காங்க அதெல்லாம் வந்து நம்மளும் தெரிஞ்சிக்கணும்ன்னா நம்ம நம்ம தான் தமிழர்கள் அப்படின்றத வந்து நம்ம எடுத்துக்கணும் முக்கியமாக